ஹலோ விவேக் கார் டாக்ஸிங்ளா நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கார் புக் பண்ணிருந்தோம் இன்னக்கு வர சொல்லிருந்தோம் கன்னியாகுமரி போகறதுக்காக ட்ரைவர்க்கு கால் பண்ணிட்டேருக்கோம் எடுக்கவே மாட்டங்றார் நாங்கள் இப்போ ஒரு கிட்டதட்ட நாலு மண்நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இதில் நீங்கள் முன்னாடியே பார்க்க மாட்டிங்களா இல்லைனா எங்களுக்கு வேறு எதாவது டேக்ஸி மாற்றி விடுங்கள் நான் திருப்பி கால் பண்ணுங்கள்